ஒரு மேக்கப் செட் நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் மேக்கப் செட்டு ஆர்ட்ரு பண்ணப்போ வந்து அதில் என்னென்ன இருந்துச்சுனா லிப்டிக்கு ஐப்ரோ மஸ்காரா ஐ லைனரு நெஹின் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபௌன்டேஷன் எல்லாமே நல்லாயிருந்துச்சி ஃபௌன்டேஷனெலாம் போட்டோன்னால் கையில் ஒட்டவே இல்லை லிஃப்டிக் போட்டோன்னையும் கையில் ஒட்டவே இல்லை மஸ்காரா நான் மஸ் மஸ்காரா கண்ணில் போடைவும் சுத்தமாக ஒன்றுமே வரல வழிஞ்செல்லாம் ஊற்றல நல்லா அதை பார்த்தோனையே எனக்கு பிடிச்சிருந்துச்சி நல்ல குவாலிட்டி தான் நல்ல கம்பெனிலேருந்து தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை பார்த்ததுமே மஸ்காரா எப்பிடின்னா கண்ணில் போட்டோடனே வழிஞ்செல்லாம் ஊற்றல நல்லாயிருந்துச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல கம்பெனிலேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த பஞ்சு எப்பிடின்னா அந்த பௌடு பௌன்டேஷன் எடுத்து போடயுமே பஞ்செல்லாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி பாக்ஸெல்லாம் உடையலாம் இல்லை கண்ணாடி எல்லாம் உடையலாம் இல்லை நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் நேரில் போய் பார்த்து வாங்கியிருந்தா கூட இவ்வளோ நல்லாயிருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து ஆர்ட்ரு பண்ணிணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி லிப்டிக் எப்பிடின்னா இப்போ லிப்டிக் போட்டோன்னே வந்து நல்ல கம்பெனி இல்லை அப்பிடின்னா லிப்டிக் போட்டோன்னே வழிஞ்சி ஊற்றும்ல அந்த மாதிரிலாம் இல்லை நல்லாயிருந்துச்சி லிப்டிக்கு சூப்பராக இருந்துச்சு ஐப்ரோவும் சூப்பராக இருந்துச்சு மஸ்காரா போட்டோடனே வழியலாம் இல்லை பௌன்டேஷனும் நல்லாயிருந்துச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இங்கே கடையில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாக் கூட இவ்வளோ இதாக எனக்கு கிடச்சிருக்குமா என்ன அப்பிடின்னு தெரியலை டவுட்டு தான் நான் ஆர்ட்ரு பண்ணது நல்ல கம்பெனி தான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்ட்ரு பண்ணிணேன் நல்லாருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி மஸ்காரா லிப்டிக்கு ஐப்ரோ இந்த ஜிகினா அந்த ரோஸ் பவுட்ரு ஒயிட் பவுட்ரு பவுடரு எல்லாமே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லிஃப்டிக் போட்டோடனே வழிஞ்செல்லாம் ஊற்றல ஐப்ரோ மஸ்காரா ஐ லைனரு எல்லாமே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம நேரில் போய் கடையில் பார்த்து வாங்கியிருந்தா கூட இவ்வளோ அளவுக்கு நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் ஏதோ இது நல்லாரு எனக்கு தோணுச்சு இனிமேல் எல்லாமே நம்ம நெட்டை ஆர்ட்ரு பண்ணி தான் வாங்கணும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு செப்பலாக இருந்தாலும் சரி இல்லை ஸேரீயாக இருந்தாலும் சரி இல்லை மேக்கப் செட்டாக இருந்தாலும் சரி நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கிறதோட நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் ஐயோ நம்ம நல்லா வாங்கலையோ வீணாக போய்ட்னால் என்ன பண்ணுறது காசு வேஸ்ட்டாக போய்விடுமே அப்பிடின்னு நான் நேரில் பார்த்து வாங்கினாக்கூட அவ்வளோவுக்கு இவ்வளோ இதாக வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் ஆர்ட்ரு பண்ணி எடுத்திருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு சூப்பராக எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி அதில் உள்ள ஒரு ஒரு திங்க்ஸும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நேரில் போய் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ திங்க்ஸெல்லாம் கூட வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் ஆர்ட்ரு பண்ணிணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சிட்ருக்கேன் எல்லாமே ஆர்ட்ரு தான் பண்ணணும் எதுவுமே வாங்கக்கூடாது எல்லா திங்க்ஸுமே ஆர்ட்ரு பண்ணி தான் வாங்கணும் இப்போது ஒரு செப்பலாக இருந்தாலும் சரி ஸேரீயாக இருந்தாலும் சரி ஷர்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே மேக்கப் செட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாேருமே ஆர்ட்ரு பண்ணியே வாங்குங்க நேரில் பார்த்து வாங்குனால் கூட நமக்கு இவ்வளோ குவாலிட்டி கிடச்சிருக்காது நான் ஆர்ட்ரு பண்ணிணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு